எனக்கு வந்து டுவெல்த் டுவெல்த்தில் வந்து பயோ மேக்ஸ் எடுத்தேன் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜில் என்ன குரூப் எடுக்கிறதுன்னு சரியாக தெர்லை நான் வந்து முன்னால் படித்த பசங்களெலாம் போய் கேட்டேன் ஒருத்தவங்க வந்து டாக்டர் கோர்ஸ் எடுத்தால் சீக்கிரமாக வேலைக்கு போய்டலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் இன் இன்னும் சில பேர் வந்து ஐடி ஃபீல்டு போனால் சீக்கிரமாக கோடிங் கற்றுக்கிட்டு வேலைக்கு ஜாப்புக்கு போய்டலாம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடாங்க எனக்கு ஒரே கண்ஃபியூஸானா இருந்தது என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு அப்புறம் வந்து ஒரு அண்ணன் சொன்னார் உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டார் நான் வந் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத விருப்பம்னு கேட்டேன் சொன்னேன் அதுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து எல்லா டிகிரியும் ஒரு இருக்கே எந்த டிகிரி வேணாலும் எது படித்தாலும் போகலாம் நீ வந்து பிஏ உனக்கு எது ஈஸியாக இருக்குதுங்கிற நான் பிஏ தமிழ் சொன்னேன் பிஏ தமிழ் எடுத்து போ அப்போதான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஈஸியாக இருக்கும் நீ அப்படியே படிக்க ஆரம்பிச்சுடு அப்படி சொன்னார் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி போய் பிஏ தமிழ் எடுத்து சைட்லையே கவர்மென்ட் எக்ஸ்கா எக்ஸாமுக்கான கிளாஸ் போய் படிக்க ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சு இது எழுதினேன் ஒரு வழியாக பாஸ் ஆயி நான் இப்போது டீச்சர் ஆகிட்டேன் இப்போது வந்து